ஹலோ சுகிங்களா இருபதாந்தேதி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு ஆர்ட்ரு பண்ணணும் மெனு சொல்றேன் கேட்டுக்குங்க ஒரு எழுபது பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் ரைஸு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஃபிஷ்ஷு சிக்கன் கிரேவி முட்டை இது மாதிரி எழுபது பேர் சாப்பிட்ற அளவுக்கு கணக்கு பண்ணிக்கங்க உங்களுதில் ஏதாவது ஆஃபர்கிது இருக்குதுங்களா ஓ இருக்குதுங்களா சரி அது கணக்கு பண்ணிக்கலாம் வாங்க